தமிழ்நாட்டில் சுற்றுலாப் பயணிகள் பார்க்கவேண்டிய பிரபலமான சந்தைகள் அப்படின்னா நான் வந்து ஈரோடை சொல்லுவேங்க நான் திருப்பூரில் இருக்கிறதுனால் ஈரோடு சந்தை வந்து எனக்கு ரொம்பவும் பிடித்தமான பரிச்சயமான ஒன்று அங்கே போனால் ஒ ஒரு குறிப்பிட்ட தினத்தில் விடிய விடிய சந்தை நடைபெறும் தினங்களும் உண்டு அங்கே போனால் ரொம்ப சீப்பாக வாங்கலாம் ட்ரஸ்ஸு அதுவும் வந்து பண்டில் பண்டிலாக தருவாங்க அதாவது வீட்டில் வச்சு வியாபாரம் பார்க்குற பெண்மணிகளுக்கு இது ரொம்ப ஏற்ற இடம் அந்த ஈரோடு சந்தை அங்கே போனாலே வந்து அது டெக்ஸ்டைல் நகரம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஹோல்சேல் கடைகள் இருக்குது நம்ம போய் என்னென்ன ட்ரெண்டில் இருக்குதோ குர்தீஸ் வாங்கலாம் நல்ல பண்டில் பண்டிலாக ஸ்மால் சைஸ்லருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது அடுத்து லெகின் பண்டில் பண்டிலாக நிறையா இருக்குது நைட்டிஸ் ரொம்ப டிசைன் டிசைனாக நைட்டிஸ் கஃப்தான் நைட்டீஸு அதுக்கப்புறம் அந்த டைட்டானிக் மாடல் இலாஸ்டிக் வச்சது இதுபோன்ற நிறைய விதவிதமான நைட்டீஸ் வந்து ஈரோடில் கிடைக்கிதுங்க அங்கே போய் மொத்த வியாபாரம் பண்ணுறவங்க மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து சில்லறை வியாபாரத்துக்கு நம்ம கொடுக்கலாம் அதுப்போக சேலத்தில் போனிங்கன்னால் சேலம் செவ்வாப்பேட்டை பால் மார்கெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போனால் இந்த பருப்பு வகைகள் நட்ஸு பாதாம் பிஸ்தா வால்நட்டு டேட்ஸு இதெல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கிது இப்போது நான் வாங்கிட்ருக்கிறது திருப்பூரில் ஒரு கடையில் பார்த்தா ஹோல்சேல் கடையினுதான் சொன்னாங்க நான் போய் வாங்கினேன் ஒரு கிலோ வால்நட் பார்த்தா ஆயிரத்தி எட்னூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் ஆனால் சேலத்தில் போய் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சீப்பாக நம் நான் வாங்கினதவிட முன்னூறு நானூறுரூபாய்க்கி பக்கமே ஒரு கிலோவுக்கு குறையிதுனா பார்த்துக்கங்களேன் அப்போது நம்ம சிரமத்தப் பார்க்காம ஹோல்சேலில் போய் வாங்கிட்டு வந்து சில்லறை வியாபாரமாக செய்பவர்களுக்கு பருப்பு வகைகள் மற்றும் நட்ஸ் போன்றவை வாங்க சேலம் செவ்வாப்பேட்டை பால் மார்கெட் ரொம்ப எளிதான ஒரு ம் கடைகளாக இருக்குதுங்க நீங்கள் அங்கே போயிடலாம் சேலத்துக்கு போயிடலாம் அடுத்தது துணி வகைகளுக்கு பார்த்திங்கன்னா ஈரோடு அடுத்தது திருப்பூர்லையும் கூட பனியன் கடைகள் காதர்பேட்டையில் நிறைய இருக்குது அங்கே போனால் மொத்த வியாபாரத்துக்கு நிறைய பண்டில் பண்டிலாக பனியன்களும் ஷாட்ஸு பாய்ஸ் போடுற ஷாட்ஸு டீஷர்ட்டு அப்புறம் அந்த ஜெகின் லெகின் ஜீன்ஸ் பேன்ட்டு இது எல்லாமே நம்மளுக்கு அங்கே நல்லா கிடைக்கிது அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் சேலைகள் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் ரொம்ப அருமையான நல்ல ஒரு சீப்பான ரேட்டுக்கு காஞ்சிபுரம் சேலைகளை நம்ம வாங்கலாம் நம்ம அதே காஞ்சிபுரம் சேலைகளை இங்கே வந்து பெரிய பெரிய கடைகளுக்குப் போய் பார்த்தம்னா ஒரு சேலை பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே காஞ்சிபுரமே போனால் அங்கே நிறைய உற்பத்தியாளர்கள் மொத்த விலைக்கு அங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க வீடு வீடுக்கு கடைதானுங்க இருக்குது அங்கே அங்கே போயிட்டம்னா இங்கே இருபதாயிரம் அப்படிங்கிற சேலை அங்க வெறும் ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு கிடைக்கிது நல்ல அகலமான ஜரிகைகள் வச்சு நம்ம வாய்ங்கலாம் கல்யாண ஜவுளிக்கு மட்டும் இல்லை தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் போன்ற எந்த மத விழாக்களுக்கு வேண்டுமானாலும் நம்ம காஞ்சிபுரமே சென்றுட்டோம்னா நம்மளுக்கு பாதிக்குப் பாதி என்ன முக்கால்வாசியே காசு மிச்சமாகிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ நீங்கள் அங்கே போகலாம்